ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி ஏழு நாலு லட்சத்து முப்பத்தி ஒம்போதுனாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஒன்று அஞ்சு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்று ஒம்போதுனாயிரத்து ஒம்பது லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு